புக்ஸ் வந்து நான் எங்கேயுமே வாங்கமாட்டேன் புக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் லைப்ரரியில் போய் எடுத்துட்டு படிச்சுட்டு திருப்பி அங்கே போய் வெச்சுருவேன் அப்படி லைப்ரரிலேயும் அந்த புக் இல்லை அப்டின்னாதான் நான் வந்துட்டு புக்ஸ் வாங்குவேன் அது புக் ஸ்டோரில் போயிட்டு எனக்கு என்ன புக் வேணுமோ அந்த புக் வந்து நான் வந்து வாங்குவேன் ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் புக் வந்து வாங்கிறத விட நான் லைப்ரரிலேருந்து புக்ஸ் வந்து எடுத்துக்குவேன் ஏன்னா லைப்ரரியிலேருந்து இங்கே எங்கள் ஊரில் லைப்ரரி இருக்குது அங்கே வந்து நிறையா புக்ஸ் வந்து இருக்குது அந்த நிறைய ஸ்டோரி புக்ஸ் நிறையா புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸ் வந்து எடுத்துட்டு நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்பறம் ரிட்டன் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு கார்ட் இருந்துச்சுன்னா அதனால் வந்துட்டு நான் புக்ஸ் மேக்ஸிமம் வாங்கமாட்டேன் அப்படி வாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு பெரிய புக் ஸ்டோரில் தான் போய் புக் வாங்குவேன்